ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் ரிப்போர்ட்லாம் ஓகே மேம் ஆனால் லாஸ்ட் லாஸ்ட் இயரை விட கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் டல் ஆகியிருக்கான் அதை கொஞ்சம் நீங்கள் என்னென்னு கவனியுங்க ஸ்கூலில் எங்களால் ஸ்கூலில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சொல்லி தர்றோம் மேம் அப்புறம் நீங்கள் வீட்டில் நீங்கள் தான் மேம் கவனிக்கணும் பசங்களை டே டைரியில் என்ன எழுதி கொடுக்கிறோம் அது டெய்லி ஹோம் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு வர்றான் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனியுங்க

ஓகே மேம் ஓகே மேம் நல்லா படிக்கிற பையன் தான் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் வீட்டுலேயே அவனுக்கு கொஞ்சம் கேர் எடுத்து பாருங்கள் அவன் என்ன பண்ணுறான் போகிறான் எப்படி படிக்கிறான்றதை பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வர சொன்னால் வந்து அட்டென்ட் பண்ணிவிட்டு போங்க அப்போது தான் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து எங்கள் கூட பேசும் போது தான் உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும் இங்கேயே டியூசன் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மேம் நீங்கள் அதில் வேணுனா ஜாயின் பண்ணி விடுங்கள்

ஓகே மேம் நீங்களும் வந்து அவனுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் அவனுக்கு ஃபியராக பயமாக இருந்தால் நீங்களும் வந்து சொல்லிவிட்டு போங்க நாங்களும் கேர் எடுத்து பார்த்துக்குறோம் அவனை

கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை பெருசாக இருக்கிறது எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுறான் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வீட்டில் பாருங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் இங்கே எல்லா பசங்களையும் பார்க்க முடியாதுல்ல கேர் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்றத நீங்கள் வீட்டுலேயும் வந்து பேரன்ட்ஸ் ஓரளவுக்கு படித்திருப்பிங்க பேசிக்ஸ் தெரியும் அவங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அது ஸ்கூலில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் வீட்டில் வந்து உங்களால் என்ன முடியுமோ அதை பார்த்து உங்கள் பசங்களுக்கு பண்ணுங்கள் ஓகே மேம் தேங்க்யூ ரிப்போர்ட் நீங்கள் மன்டே வந்து வாங்கிக்கோங்க